எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து கோழி இந்தமாதிரி வளர்த்துறதுனால அங்கே மயில் வரும் ஆனால் அங்கே ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் தூரத்துக்கு அந்தப் பக்கமாக கொண்டு போய் தானியங்கள் அப்புறமேட்டுக்கு இது அரிசி சாப்பாடு இதெல்லாம் வெச்சுட்டு வருவோம் தண்ணி வந்து அங்கே வாத்து தொட்டி இருக்கிறனால தண்ணி அங்கே வந்து குடிக்கும் அது ரெகுலராக வரும் அங்கே அரிசி இல்லைனா கூட அங்கேயே கூட்டமாக நின்று எங்களையே பார்க்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்